திருவிழான்னு சொல்கிறதாருந்தா எங்கள் ஊரில் வந்து சந்தியாப்பர் தான் தான் அது வந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கொடியேற்றம் இருபத்தி அஞ்சில் திருவிழா அப்படிங்கும் போது இங்கே வந்து வெளியூரிலேருந்து மக்கள் வருவாங்க அது இருந்தங்கரை ஓரி மணப்பாடு இங்கேயிருந்துலாம் ஆட்கள் வருவாங்க அவர்களுக்கு வந்து இங்கே பிடிச்சது என்னென்னா அவர்களுக்கு வந்து இங்கே வந்து வாய்க்காலிருக்கு ஆற்றிருக்கு அங்கே நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா இஷ்டப்படுவாங்க புது துணிமணியெலாம் கொண்டாந்து உடுத்துவாங்க மறுபடியும் வேறு என்னெனா சா சாப்பாடு இங்கே வந்து பவள விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க அதை வந்து எட்டாந்தரில் சாப்பாடெலாம் கொடுப்பாங்க எல்லாேரும் கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கை பிரிப்பாங்க அது வெளியூருக்கெல்லாம் போய் காணிக்கை பிரித்து கொணாந்து சாப்பாடு வைப்பாங்க ஒம்பாந்திருவிலாக்கு இருக்கும் நினைக்கிறேன் எட்டாந்திருவிலாக்கும் ஒம்பாந்திருவிலாக்கு வைப்பாங்க அது வந்து என்னென்னா சாம்பார் சோறு அவியல் இந்த ஊர் மக்கள் தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்டலாம் சாப்பாடு நல்லா இருக்கும் அதாவது என்னென்னா எங்கள் ஊரில் அவங்க வெளியூர் மக்கள் வந்து அவங்க கொண்டாடும் போது அது ஊர் திருவிழாவே திருவிழா மாதிரியே இருக்கும் நான் இங்கே உள்ளூர் மக்கள் மட்டும் கொண்டாடினா அது திருவிழா மாதிரி இருக்காது அவங்க வருவாங்க அவர்களையும் கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஏன்னால் அவங்க கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்க மாட்டாங்க சில எங்கள் ஊரில் உள்ள மக்களும் கொஞ்சம் மூஞ்சி சொடைப்பாங்க என்ன அவங்க என்ன வெற்றில போடுவாங்க அது அங்கங்கே துப்புவாங்க ஏன்னால் இந்த பத்து நாள் தானே கொஞ்சம் சமாளித்து இருந்துக்கணும் ஏன்னால் அவங்களை மாதிரிலாம் தேரெலாம் இழுக்க முடியாது தேர் இழுத்தாங்கனா நம்ம ஊர் மக்களெலாம் இழுக்க முடியாது அவங்களாலெலாம் அவங்க தான் இழுக்க முடியும் ஏன்னால் அவங்கெலாம் கடற்கரை சைட் அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி போயிருக்கும் அந்த கயிறு இழுத்து இழுத்து வெள்ளங்களிருக்குல்ல கடலில் வந்து மீன் பிடிக்க வலை போடுவாங்க அந்த வெள்ளங்கள் இழுக்கும் போது அவங்க கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும் அவங்களால் மட்டும்தான் அந்த தேரெலாம் இழுக்க முடியும் அந்த மறுபடியும் கடைகள்ன்னு பார்த்தீங்கன்னா மிட்டாய் கடை போடுவாங்க ஏணிப்பொடி மிட்டாய்னு சொல்லுவாங்க அதை அது நல்லா பச்சரிசியில் இடித்து அதில் அந்த சீனி பாகு ஊற்றி அதை வந்து செம்புல ஊ ஊ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி கரைச்சு வைச்சுக்கிட்டு அந்த சீனி பாகுல அப்படியே ஊற்றுவாங்க ஊற்றி எண்ணெயில் போட்டு போட்டு எடுப்பாங்க அந்த மிட்டாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னவோ ஸோ அந்த திருவிழானாலே அந்த மிட்டாய் தான் ஒரு சிறப்பு இங்கே ஏணிப்பொடி மிட்டாயி மறுபடியும் கார சேவ் சொல்லுவாங்க இனிப்பு சேவ் கார சேவ்ன்னு கார சேவ்னால் வற்ற பொடி போடுவாங்க கடலை மாவு வற்ற பொடி கொஞ்சம் உப்பு போடுவாங்க போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு அச்சு இந்த கரண்டி இருக்கும் ஓட்டை ஓட்டையா கண் ஆப்பன்னு சொல்லுவாங்க அதில் வச்சுட்டு அப்படியே தேய்ச்சு விட்டாச்சினா அப்படியே அந்த எண்ணெயில் விழும் நீள நீளமாக அது காரச்சேவ்வு அது ஒரு நல்லாயிருக்கும் இந்த ஊரில் திருவிழானோன பானி பூரி அது இந்த மாதிரி ஐஸ் கிரீம் கடை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சில இடத்துல திருவிழான்னா அவங்க எல்லா ஊர்களுக்கும் தெரிஞ்சுரும் அந்த திருவிழா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு விற்பாங்க தேரில் போடுறகாண்டி அது ஒரு சிறப்பு பன்னிரெண்டு மணிக்கு இந்த உச்சி வெயிலில் வரும் தேர் இழுத்து வரும் முன்னாடி பின் மாதா மாதாச்சப்புரம் மரி அவங்க மகன் சந்தியாபுரி இப்படி அமைத்து அப்புறம் முன்னையும் பின்னையுமாக வந்து நிற்கும் அது இழுக்கும்போது அது முன்னையும் பின்னையும் இழுக்கும்போது ஓ ஓன்னு கத்துவாங்க பாட்டு படிப்பாங்க அது மாதா பாட்டு படிப்பாங்க சந்தியாபுரி பாட்டு படிப்பாங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும் போது திருவிழான்னா அது சந்தியாபுர திருவிழானா ஓ ஓனிருக்கும் எல்லா பக்கமுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அது ஒரு மாதா திருவிழா தான் ஆனால் அதெல்லாம் விட இங்கே சிறந்த திருவிழா உள்ளது இந்த கோ இந்த திருவிழா வந்து ரொம்ப இதாக இருக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் வருஷத்துல ஒரு வாட்டி புது துணிமணி நாங்கள் உடுத்துவது மறுபடி இந்த திருவிழாக்கு அன்றைக்கு தான் காலையில் தான் பூஜைக்கு உடுத்திகிட்டு போவோம் பிள்ளைங்கெலாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எம்மா எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தருவீங்களா அப்படின்னு எடுப்போம் ஏன்னால் நாங்கள் வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் ஜவுளி எடுப்போம் நியூ இயருக்கு திருவிழாக்கு அப்படிங்கும்போது எப்படியும் பிள்ளைங்கெலாம் ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி ட்ரெஸ் எடுத்து கேட்பாங்க இங்கே கஷ்டத்தோட கூட நாங்கள் எடுத்து கொடுப்போம் இருந்தாலும் நம்ம திருவிழா இதுதான் நமக்கு மெயின் அப்படின் சொல்லி பிள்ளைங்களுக்கெலாம் எடுத்து கொடுப்போம் எங்களுக்கு எங்கள் வீட்டாளுக்கு வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எடுத்து வச்சுருப்பேன் பிள்ளைங்கெலாம் உடுத்தும் போது அவங்க வந்து ஒரு மாதிரி நிற்க கூடாது அழுக்கு துணியோடுனு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவாங்க ஆனால் எடுத்து மாட்டிக்கிடுவாங்க மறுபடி எங்கள் வீட்டில் வந்து இங்கே நாங்கள் ஆறு பொட்டை பிள்ளைங்கள் அக்கா தங்கச்சி முறை எல்லாேருமே வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த திருவிழா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் எனக்கு சின்ன பிள்ளைகளிலேருந்தே அந்த திருவிழா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் வந்து பிறந்தலேருந்தே நாங்கள் திருவிழாவ கொண்டாடுகிறோம் அப்படிங்கும் போது எனக்கு இப்போ வந்து இப்போ வந்து முப்பத்தாறு வயது ஆகுது முப்பத்தாறு திருவிழா கொண்டாடியிருக்கேன் நான் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் நான் பட்றதுலேயே என் வாழ்க்கைல இந்த திருவிழா தான் ஏன்னால் என் தங்கச்சி வருவாள் எங்கள் அக்கா வருவாங்க கட்டிக் கொடுத்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்கள் வருவாங்க சித்தி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மனசில் எவ்வளோ கவலைகளிருந்தாலும் அவங்களை பார்க்கும் போது ரொம்ப ஹேப்பியாயிருக்கும் அதுலேயும் எங்கள் அக்கா ரெண்டாவது அக்கா வந்து எங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு நிமிஷம் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது யம்மா நீ சாப்பிடுறியா கேட்பாங்க அக்கா காப்பி போடுறேம்பா ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவளை அப்போ இந்த திருவிழாங்கும் போது அவங்க வருவாங்களா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் மறுபடி சின்ன வயசில் இருந்து நான் திருவிழா கொண்டாடுறனால எனக்கு இந்த திருவிழா ரொம்ப பிடிக்கும் திருவிழான்னு சொன்னாலே எங்கள் ஊர் திருவிழா அடிக்க வேறு எதுவுமே கிடையாது சந்தியாபுரம் அப்படினு சொன்னால் ரொம்ப அந்த ஹீரோ மாதிரி சொல்லுவாங்க இந்த உனக்கு பிடிச்ச ஹீரோ அப்படி யாருனுன்னு கேட்டால் விஜய் அஜித்தும்பாங்கள்லே அந்த மாதிரி வெளி ஊர் மக்கள்கிட்ட அந்த கிடக்குற மக்கள்கிட்ட கேட்டாச்சுனால் என்ன சொல்லுவாங்க சிறுவண்டத்தில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் சந்தியாபுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப பிள்ளைங்கெலாம் ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க வைப்பாங்க யாருமே எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க ஏன்னால் திருவிழானா அப்படிதான் இருக்கும் அப்படிங்குற மாதிரி பஞ்சு மிட்டாய் ஐஸ்ஸு இதெலாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷப்படும் சின்ன பிள்ளைங்கனாலே எனக்கு ஒரு சந்தோஷம் தான் நான் எனக்கு முப்பத்தாறு வயதாவுது ஆனால் நான் வந்து ஐஸ் க்ரீம் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவேன் அது வந்து திருவிழா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நாங்கள் சாப்பிடுவோம் நைட்டு கூட பார்க்க மாட்டோம் மணி பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் என் பிள்ளைகள் மாதிரிதான் நானும் ஆகிடுவேன் சின்ன பிள்ளையாகவே அதனால் திருவிழா வந்து அடிச்சுக்கிடவே முடியாது எங்கள் ஊர் திருவிழாவ